எனக்கு வந்துவிட்டு வெயில் காலத்தில் வந்துவிட்டு ட்ராவல் பண்ணுறது பிடிக்கும் அதுவும் இங்கேருந்து ஊட்டியில் வந்து நல்லாயிருக்கும் அந்த டைமில் தான் ரொம்ப நாள் லீவ் விடுவாங்க அப்போ வந்து நாங்கள் எல்லோரும் வந்து ஊட்டியில் போய் அந்த கார்டன்லாம் சுற்றி பார்த்துட்டு வருவோம் அங்கே இருக்க அந்த சீசன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நாள் அங்கே இருக்கலான்னு இருக்கும் அதுக்கப்றம் வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்துவிட்டு கொடிவேரி டேம் இருக்குது அங்கே வந்துவிட்டு அடிக்கடிக்கு போவோம் அங்கேயும் நல்லாயிருக்கும்